ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என் இங்கே வந்து திராட்சை வாழைப்பழம் செவ்வாழை ஆரஞ்சு ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து மாதுளை சாத்துக்குடி எல்லா பழமும்

ம் ம் ஆ அதுதான் ஆ ஆ ஆ ம் இங்கே வந்து ஆ புரியல ஆ ஆ ஆ எ இல்லை இங்கே எங்கள் கடையில் எப்போதுமே அமௌண்ட் வந்து ஆரஞ்சு வந்து நீ நீங்கள் எந்த பழம் கேட்டீங்க ஆரஞ்சு அஞ்சு கிலோவா சப்போட்டா பத்து கிலோவா வாழைப்பழம் வாழைப்பழமா ஆ ஆரஞ்சு வந்து ஒரு கிலோ வந்து இரநூறுபானா கூட ஆ வாழைப்பழம் உங்களுக்கு அஞ்சு கிலோ கேட்டீங்களா அது ஆயிரம் ஆயிரம் இது ஒருனா ஒரு ஒரு மூ மூவாயிரம் அப்படி ஆகிடும் ஆ மூவாயிரம் ஆகிடும் நீங்கள் வந்து காசு வந்து அனுப்பிவிட்டு வாங்கிகிட்டு போவதுனாலும் வாங்கிட்டு போய்விடுங்க நாங்கள் டெலிவரி பண்ணுறதுனாலும் பண்ணிடுறோம் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு ஆகும் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆ ஆ சரிங்க சார் எக்ஸ்ட்ரா ஒரு அறநூறுருபா ஆகும் அப்புறம் ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க ம் ம் ம் ஆ சொல்லுங்க ஆ ஓகேங்க ஓகேங்க ஓகே ஃபோன் நம்பரும் சொல்லிவிடுங்க நாங்கள் ஆ சொல்லுங்க ஆ ஆ சரிங்க ஆ சொல்லுங்க ஆ சரி ஓகேங்க அப்புறம் உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணுன்னாலும் எந்த பழங்கள் வேணுன்னாலும் நீங்கள் தாராளமாக கடைக்கு வரலாம் எப்பயுமே வந்து நாங்கள் அன்ன அன் அன்றைக்கி அன்றைக்கி ஸ்டாக் அந்த அந்த அந்த பழங்களெல்லாம் நாங்கள் அன்னன்றைக்கே டெலிவரி பண்ணிவிடுவோம் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகதான் இருக்கும் பழங்கள் அவங்களுக்கும் ஆ ஆ ஆ அனுப்பிவிட்றோம் அனுப்பிவிட்றோம் ஆ ஆ நன்றி மேம் ஆ ஆ சரி ஓகேங்க நன்றிங்க